ஆம் ஹலோ மேடம் என்எம் ஷோரூமா மேம் என்னென்ன மாடல் ட்ரெஸ்ஸெல்லாம் மேம் இருக்குது அங்கே பலாஸோஸ் இதெல்லாம் இருக்கா மேம் எந்த ரேஞ்சுலேருந்து மேம் இருக்குது டு தௌசண்ட்க்கு மேலே இல்லையா மேம் என்ன டைப் ஆஃப் ஆஃபர் மேம் ஆ காரைக்குடிதான் மேம் ஓகே மேம் ஹோம் டெலிவரி இருக்கா மேம் இப்போ நாங்கள் ஆன்லைன்லேருந்தே உங்களுக்கு பார்க்கலாமா மேம் இல்லை மேம் ஓ நீங்கள் வாட்ஸ்அப்ல டிசைன்ஸ் அனுப்புவீங்கள் நான் கேட்குற கலர்ல இது அனுப்பிடுவீங்கள்ல மேம் ஓகே மேம் நீங்கள் இருக்கிற மாடல்ஸ்ல ஜீன்ஸ்ல வந்து இந்த ஜீன்ஸ் இருக்கா மேம் பென்சில் ஜீன்ஸ் இருக்கா மேம் ஓகே மேம் நீங்கள் இருக்கிற ஃபார்ட்டி மேம் ஓகே மேம் நீங்கள் எனக்கு மாடல்ஸ் அனுப்புங்கள் பென்சில் ஜீன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா மாடல்ஸுமே அனுப்புங்கள் மேம் பலூன் பேண்ட்டு எல்லாமே அனுப்புங்கள் நான் உங்களுக்கு வேணுங்கிறதை நான் சொல்கிறேன் மேம் ஆ ஆமாம் மேம் நீங்கள் அனுப்புங்கள் நான் சைஸ் அப்புறமா சொல்கிறேன் மேம் அதேமாதிரி இப்போ வந்து ஒரு ஜீன்ஸ் ஒரு பட்டியாலா பேண்ட் ஒரு பலாசா எடுத்தால் மூணும் சேர்த்து ஒன்று ஃப்ரீயா மேம் அந்த மாதிரியாக இல்லை மூணும் ஜீன்ஸுமே எடுத்தால்தான் ஃப்ரீயா ஓகே மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம்